நாங்கள் கடைசியாக படித்த புத்தகம் வந்து திகில் அந்த எழுதின எழுத்தாளர் வந்து சுஜாதா அவங்க வந்து ஒரு பத்திரிக்கையாளரோடய கதையை வச்சு அவங்க எழுதியிருக்குறாங்க உண்மை சம்பவம் அது ஏன்னால் அது கதை பேரே பாருங்கள் திகில் ஆனா திகில்ன்றம்போது அது படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னால் மன அழுத்தமும் ஒரு மாதிரி திகிலாக ஆயிடுச்சு அது ஒரு மாதிரி ஆகவே எனக்கு கடைசியில் அது ஒரு மாதிரி பயமாயிடுச்சு நைட்டில் போய் படுக்கப் போகும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி திகிலாக இருக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் ஒரு மக்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குதே அது உண்மை சம்பவன்றதுனால இன்னும் நம்மளுக்கு அது படிக்கும்போது ரொம்ப திகிலாக ஆயிடுச்சு எனக்கு மனது வேற ரொம்ப வலிக்குது பட் நைட்டில் படுத்தால் கூட ஒரு ஒரு நேரத்தில் தூக்கம் கூட எனக்கு வர மாட்டேங்குது இது எனக்கு ரொம்ப பாதித்ததுனால எனக்கு சரியாக தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்